ஆ அந்த பெரம்பலூரில் கவிராசன் சூப்பர் மார்க்கெட் ஸ்டோராங்க ஆ சார் வி நான் வந்து இங்கே பெரம்பலூரில் கொஞ்சம் அவுட்டரில் வெளியில் இருந்து பேசுகிறேன்ங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியில் ஒரு நிச்சியதார்த்தம் ஃபங்க்ஷன் இருக்குது இப்போது அதுக்கு என்ன பார்த்தீங்கனா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பழவகைகள் தேவையிருக்கு என்னெலாம் அப்படின்னா திராட்சை சப்போட்டா அப்புறம் அன்னாசி பழம் இந்த மாதிரி இந்த மூணு பழ வகைகள் தேவையிருக்கு இதில் ஒவ்வொன்றும் எதை ஒவ்வொரு கிலோ எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால் ஆ

ஆ அன்னாசி பழம் சார் அதுவும் பேக்கிங்கில் வேணும் ஆனால் இந்த மூணுமே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் சார் ஆ சரிங்க சார் அதுபோல் இந்த டிஸ்க்கவுண்டு உண்டா சார் ஆ சரிங்க சார் எனக்கு வந்துட்டு மொத்தமாக ஹோல் பேக்கேஜாக தான் வேணும் ஒ ஒவ்வொன்னுத்திலேயும் ஒரு ட்வென்ட்டி டு தேர்ட்டி கிலே தேர்ட்டி கேஜி ட்வென்ட்டி ஃபைவ் கேஜிஸ் கிட்டே ஆர்டர் பண்ணுவேன் சார் டோர் டெலிவி டெலிவரி நீங்கள் கொடுக்குறீங்களா சார் ஆ சரி ஓகே சார் நான் அப்போது உங்களுக்கு வந்துட்டு நேரில் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் சார் ம் ம் தேங்க் யூ சார்